ஆக்ச்சுவலாக நான் வந்து ஏன் நர்சிங் எடுத்தேன்னால் நர்சிங் இன்ட்ரெஸ்ட்டான்னு கேட்டால் இல்லை ஆனால் எனக்கு வந்து மெடிக்கல் ஃபீல்டில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணுன்றப்போ நான் வந்து நெர்சிங்கை வந்து இது சூஸ் பண்ணிணேன் அதனாலே அதே மாதிரி நெர்சிங் இப்போ எடுத்தது எனக்கு எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்த்திங்கனா எனக் என்னோடய லைஃபு என்னோடய என்னோடய பேரண்ட்ஸ் லைஃபு என் ஃப்ரெண்ட்ஸு அதையும் தாண்டி நான் ஒரு சிட்டிசனாக என்னென்ன சர்வீஸ் பண்ணணுமோ எல்லோருக்குமே யூஸ்ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு நான் இன்றைக்கி ஃபீல் பண்ணுறேன் உண்மையாலுமே இது நிறையா பேரோடய லைஃபை வந்து சேவ் பண்ணுறதுக்கு அவங்க லைஃப் வந்து எக்ஸ்டண்ட் பண்ணி எக்ஸ்டண்ட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்குது இந்த கோர்ஸு பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி என்ன கொஞ்சம் ஒர்க் பிரஷர் அதிகமாக இருக்கும் அதை தாண்டியும் சமாளித்தா உண்மையாலுமே இந்த ஃபீல்டில் ஷைன் ஆகலாம் எக்ஸ்பீரியன்ஸுன்னு கேட்டால் நான் ஐ எம் ஏ ஃப்ரெஷ்ஷர் ஃப்ரெஷ்ஷருன்றதினால ஒரு அந்தளவுக்கு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது ஆனால் க்ளினிக்கல் ப்ராக்ட்டிஸ் ஸ்டெடிஸ் அப்போது அது வந்து கேட்டிங்கனால் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் போகப் போக அதுவே உங்களுக்கு பழகிவிடும்